நான் வந்து ஒரு ப்ராடக்ட்டு வாங்குனேன் என்ன ப்ராடக்ட்டு வாங்குனேன் அப்படின்னா ஸ்டீல் வாட்ரு பாட்டல் வாங்கினேன் அந்த வாட்ரு பாட்டல் வந்து நல்ல குவாலிட்டிலாம் நல்லா இருந்துச்சு வாட்ரு பாட்லு க சுடு தண்ணி ஊற்றி வெச்சிருந்தாலும் நிறைய நேரத்துக்கு சூடு ஆறாமையே அப்படியே வெச்சு குடிக்கிற மாறிருந்துச்சி அதேமாரி கலரும் வந்து நிறைய கலர்இருந்துச்சி அதில் வந்து எனக்கு பிடிச்ச கலர் வந்து ஸ்கை ப்ளூனால் வான ஊதானால் அதை வந்து நான் வாங்கினேன் ஸ் வான ஊதா கலருக்கு தான் வாங்குனேன் வாட்ரு பாட்ல்டோட குவாலிட்டி வந்து நல்லாயிருந்துச்சி அந்த ப்ராடக்ட்டு நல்லா இருந்துச்சு இந்தமாரி ஆன்லைனில் இப்போ ஆன்லைன்லருந்து ஆர்டரு பண்ணி நம்ம அந்த ப்ராடக்ட் வாங்கினாலும் சில ப்ராடக்ட் நல்லாவும் இருக்குது எனக்கு வந்த ப்ராடக்ட் வந்து எல்லாமே நல்லாயிருக்கு